வணக்கம் நான் வந்து எம் புது பட்டியிலருந்து பேசுறேன் லைஃப்ன்னு எடுத்துக்கிட்டா நான் ஒரு புவர் ஃபேமிலியில தான் பிறந்தேன் புவர் ஃபேமிலியில எனக்கு வந்து ஒரு அக்கா எனக்கு வந்து ஒரு பிரதர் இருக்காங்க நான் வந்து யங் சிஸ்டர்ன்னு வச்சிக்குங்களேன் யங் சிஸ்டரில் எங்கள் அக்காவும் நானும் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சிவிட்டோம் என் பிரதர் வந்து ஒரு டென்த்து தான் படிச்சார் நான் எங்கள் பிர எங்கள் சிஸ்டர் வந்து எம்ஏ பிஎட்டு அதேமாரி நானும் வந்து ஒரு எம்ஏ பிஎட்டுன்னு வச்சுக்கங்களேன் எம்ஏ பிஎட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நாங்கள் வந்து புவர் ஃபேமிலியில இருந்தனால நிறைய அதாவது எங்கள் ஃபாதர் வந்து கொஞ்சம் ட்ரிங்க் அடிக்ட்டு எங்கள் மம்மி அம்மா மட்டும்தான் வந்து வேலைக்கு போயிவிட்டு எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மாவோட சக சம்பளத்தில் மட்டும்தான் எங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டாகி போயிகிட்டு இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு எந்தவொரு சே எதுவும் சப்போர்ட்டும் கிடையாது பின் வருங்காலத்தில் எங்கள் பிரதர் தான் வந்து படிச்சிவிட்டு அவர் ஒரு மேன்ஷனாக இருக்கார் சிவிலில் பட்டு வந்து எங்கள் பிரதர் வந்து அந்த இதில் நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி போனனால பின்னாடி எங்கள் ஃபேமிலியில கொஞ்சம் சப்போர்ட் கிடச்சது அதுக்கப்புறம் எங்கள் பிரதர் வந்து என்ன வந்து எங்கள் சிஸ்டர் வந்து எங்கள் அண்ணா பெரிய மாமாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நான் வந்து சின்ன மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறம் போது எங்களோட சரௌண்டிங் எங்கள் சொந்தத்துக்குள்ளேயே வந்துடுச்சிங்களா எங்கள் கணவர் வீட்டில் வந்து கணவர் வந்து கணவர் வீட்டில் வந்து ஒரு சிஸ்டர் கணவர் ரெண்டு பேர் மட்டும் தான் கணவர் வந்து டென்த்து மட்டும்தான் படிச்சிருக்கார் அவர் வந்து ஆயில் மில் வச்சிருக்கார் அக்கா ஆயில் மில்லு வச்சிருக்கார் ஆயில் மில்லு வந்து நாங்கள் வந்து கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காண்ணெய் வெளக்கெண்ணெய் எல்லாம் ஆட்டிகிட்டு இருக்கோம் அதில் கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு டீச்சிங்க்கில் நான் டீச்சிங் முடிச்சதனால டீச்சிங்க்லையும் போயிகிட்டு இருக்கேன் தென் வந்து ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு என் பேபிஸை பார்த்துக்கிட்டு இந்த அளவில் என்னோட லைஃப் போயிட்டு இருக்கு